ஹலோ ஃப்ரண்ட்ஸ் கால் டேக்சி ஆஃபிசுங்களா நான் முத்துக்குமார் பேசறேன் கேப்பறையிலேருந்து நான் ஒரு கால் டேக்சி புக் பண்ணியிருந்தேன் எனக்கு கேப்பறையிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகறதுக்காக எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரயிலில் வந்து சென்னைக்கு போகிறதா இருந்தது அவுங்களுக்கு ரயில் வந்து எட்டு மணிக்கு அதனால் நான் புக் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுங்க ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் வீட்டுலேருந்து அரை மணிநேரம் ஆகும் ஏழர மணிக்கு அங்கே போயிறலாம் அவங்க கொஞ்சம் வயசானவங்கங்கறதுனால் பொறுமையாக ஏறி போய் அவங்க ரயில்வே ப்ளாட்பாரத்தில் போயிட்டு நம்ம ரயின் பிடிக்கிறதுக்கு கரெக்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ மணி ஏழேமுக்கால் ஆகிடுச்சி இதுவரையிலும் வண்டி வீட்டுக்கே வரல என்னான்னு கேட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அந்த நம்பரும் நாட் ரீச்சபிலில் இருக்குது இது கொஞ்சம் அவங்களுக்கு என்னன்னு ட்ரேஸ் பண்ணி கொஞ்சம் கேளுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எப்படி எங்கள் பேரன்ட்ஸ்ஸை வந்து அங்கே ஆஃபீசுக்கு உங்கள் இதுலேருந்து வேறே வண்டி கொடுத்தீங்கனா கூட போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் உங்களை நம்பிதான் நான் விட்டுட்டு போனேன் இப்போ புக் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன் அவங்க கொஞ்சம் ஏஜிடு பர்சன் அவங்களால் டக்குன்னு போகமுடியாதுங்கறதனால் தான் ஒரு மணிநேரம் முன்னதாகவே வந்துடுங்க அப்படின்னு ட்ரைவர்கிட்ட சொன்னேன் சரிங்க சார் நான் ஏழு மணிக்கெல்லாம் கரெக்ட்டாக வந்துடறேன் அப்படின்னு அவர் சொன்ன உறுதியாக சொன்னார் அதை வச்சுதான் நான் சரி நிம்மதியாக இருந்தேன் இப்போ ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க இன்னவரக்கிலும் கார் வரவே இல்லை வீட்டுக்கு நாங்கள் எப்படி போவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்களே சொல்லுங்க இதுக்கு யார் காரணம் நீங்கள் வந்து கரக்ட்டா நீங்கள் வந்து உங்களோடய சர்வீஸ் இல்லை அதை பற்றி கேட்க சொல்றதுக்காக தான் நான் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது கொஞ்சம் சீக்கிரமாக ஏ வண்டி எந்த வண்டி பக்கத்தில் இருக்கோ அந்த வண்டியை சொல்லி எங்கள் அப்பா அம்மாவையும் கொஞ்சம் அழைத்திட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுருங்க அப்படி இல்லை ரயிலை அவங்க விட்டுட்டாங்கன்னா நான் உங்களுக்கு உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறத தவிர வேறே வழியே இல்லை ஏன்னால் அவங்க ஒரு முக்கியமான சிகிச்சைக்காக அவங்க போகவேண்டியது இருக்குது அதனால் தான் நான் அவங்களை படித்து படித்து நான் சொன்னேன் அந்த ட்ரைவர்க்இட்ட கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க அவங்க அவசரமாக போகமுடியாது வேக வேகமாக அவங்களை அர்ஜன்ட்படுத்தாதீங்கன்ட்டு அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இது வரையிலும் மணி ஏழேமுக்கால் ஆச்சு எட்டு மணிக்கு கரக்ட்டாக ட்ரெயின் வந்துடும் நாலாம் நம்பர் பிளாட்பாரத்துக்கு போகணும் நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் யாரானாச்சும் ட்ரைவர் இருந்துருதாங்கனா கொஞ்சம் சீக்கிரமாக அவங்களை அழைத்திட்டு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சொல்லி கொஞ்சம் இப்போ ரய் ரயில் இருக்கிற இடத்துக்கே வண்டியை கொண்டு போய் இறக்கிவிட்டுட்டு வரமாதிரி சொல்லுங்கள் பார்ப்போம் கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நான் உங்களை நம்பிதான் நாங்கள்புக் பண்ணுறோம் நீங்கள் இப்படி கண்டுக்காமல் இருந்தால் நான் என்ன பண்ணுறது அந்த ட்ரைவருக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் அவர் நாட் ரீச்சபில்லையே வந்துட்டு இருக்குது கால் அவர் திருப்பி வேறே எதுனாச்சும் மாற்று ஏற்பாடாவது பண்ணி தரணும் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணமுடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த மாதிரி இருந்தால் நான் உங்கள்கிட்ட வந்து புகார் அளிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு தகவலை தெரிவியுங்க